ஹலோ ஆ ஹலோ ஆ இப்போ தான் சமைத்து முடித்தேன்ப்பா சொல்லுப்பா ஏன் லேட் ஆகிடுச்சி

இதே பிரச்சின தான் இதே பிரச்சின தான் நிவேதிதா இங்கேயும் ஏ பையனும் அதே தான் போகிறான் இந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்களே ஒரு மாதம் அதில் ஃபோனோடையே தான் போச்சு மத் மற்ற நாட்களாச்சும் ஸ்கூலுக்கு ம் ஸ்கூலுக்குப் போகிறாங்க டியூஷனுக்குப் போகிறாங்க நடுவில் ஒன் ஹவர் பார்க்கறாங்க இந்த லீவ் விட்டதும் போதும் அவனை எப்படி என்கேஜ் பண்ணுறதுனே தெரியலை ம்

ஆமாம் அது வண்டி வருது பைக் மெயின் ரோட்டில் வீடு இருக்குது வண்டி எது வந்தாலும் பிரச்சின தான் ஆமாம் அந்த தொழில் ஆமாம் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது தொழிநுட்ப வளர்ச்சி ரொம்ப பல விஷயங்களில் உபயோகமாக இருந்தாலும் இந்த ஃபோனும் பல விஷயத்தில் யூஸ் பண்ணலாம் ரொம்ப உபயோகமானது தான் ஆனால் இந்த பிள்ளைங்கள்ட்ட கையில் கொடுக்கறப்ப இந்த கேம்ஸ் எல்லாம் கண்டுப்பிடித்து அது தான் பிள்ளைங்களோட லைஃபை ஆமாம் எங்கள் நம்ம பக்கத்து வீட்டு பையன் பின்னாடி பையன் இருக்கான்லே அவன் நேற்று கண் டாக்டர் கூட்டிகிட்டுப் போனாங்க கண்ணில் அப்படியே செக சிகப்பா வந்துடுச்சாம் அந்த டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு ஃபோனு ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ண கொடுக்காதீங்க இல்லாட்டி கண்ணோடய பார்வை அவனுக்கு இழந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு மருந்து கண்ணில் அந்த இது வச்சு தைச்சிருங்காக சும்மா அந்த போடுவாங்கல்லே ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காங்க அவனுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு எது ஏதாச்சு ஒரு தீர்வு கொடுத்தாகணும் இதையே நம்ம ரொம்ப நாள் இந்த பிரச்சினைய கொண்டு போனால் பிள்ளைங்களோட கண் பார்வையே போய்விடும் ஆ

ஆமாம் பார்க் கிட்டக்கதான் இருக்குது காந்தி பார்க்கு பிள்ளைங்கள அழைச்சிட்டு அங்கே போய் விளையாட விடுவோமா ஆமாம் ஆமாம் அந்த பார்க் பூட்டியே தான் இருக்குது அது எல்லா வசதியும் இருக்குது ஆனால் யாரும் போகிறது இல்லைன்னு ஃபோன்லேயே கிடக்கறதுனால சரி நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல ஐடியா இருக்குது பண்ணலாம் ஆ இந்த லீவ் ஆமாம் ஆமாம் இப்போ ஓப்பன் பண்ணிதான் இருக்கும் ஸோ நம்ம இன்னிக்கு சாயங்காலம் போகலாமா ஆ சரி கொஞ்சம் வெயில் ஆ வெயில் கொஞ்சம் குறையட்டும் ஒரு அஞ்சரை மணிக்கு போய்விட்டு நம்ம ஒரு ஆறு ஆமாம் ஒரு அஞ்சரை மணிக்கு போய்விட்டு அஞ்சரைக்கு போய்விட்டு ஒரு ஏழு மணிக்கு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துட்லாம் ஆமாம் வந்தவொடனே பிள்ளைங்கள வந்தவொடனே அந்த கோ பிள்ளைங்க டயர்ட் ஆகிடுங்க அப்புறம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டா ஒரு நாலு மணி நேரம் ஃபோனிலேருந்து தொல்லையிலேருந்து பிள்ளைங்கள மீட்டெடுத்து எடுக்கலாம் நல்ல நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்கேப்பா கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம ஈவ்னிங் போகிறோம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுடுங்க நான் பிள்ளையள ரெடி பண்ணி வச்சுட்றேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போயிடலாம் சரிப்பா சரி

ஆ சரிப்பா சரி ஓகே ஆ சரி வச்சுடவா ம் ஆ சரி